ஆ ஆமாம்மா சொல்லுங்கள் சரிங்க சொல்லுங்கள் ஓ சரிங்க சார் நாங்கள் டவுனுக்கு வந்துருக்கோம் டவுனில் இருக்கோம்

இல்லை அது கூலி கணக்குதாங்க

ஆ அந்த சித்தாளுக்கு வந்து ஆறநூறுரூபா ஆ அவங்களுக்கு வந்து தொள்ளாயரூபா ஆமாம்மா

ரெண்ட் ரூம் கட்ணுன்னா ரெண்டு மேஸ்த்ரி ஒரு மூணு சித்தாளுங்க ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம்ங்க ஆமாம் ஆ செங்கல் ஆமாம்மா இல்லைல்ல அது நீங்கள் சொன்னிங்கன்னா அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அது வந்து நீங்கள் கல் ஏற்றி அப் அண்ட் டௌன் பண்ணுறதுக்கு ஒரு கல் ஏழ்ரூபா வருங்க செங்கல் ஆமாம்மா ஆமாம்ங்க ஆமாம்மா டெலிவரியோட ஆமாம் எவ்வளோ ஒரு செங்கல் வந்து ஏழ்ரூபா வருங்க ஆ ஆமாம்மா நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் சரி ஆ எம் சாண்டு ஆமாம் எம் சாண்டு வேணும் ஆமாம் ஆ நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் வந்து இறக்கிட்டா நாங்கள் ம் ஆமாம்மா ஆமாம் இல்லை இல்லை நாங்க தான் மேஸ்த்ரி வேலை நாங்கள் தான் கட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம்மா ஆமாம் ம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்கள் கட்டிருக்கோம் அது ஒன்றும் ம் ஆமாம் ஆமாம்மா போடணும் கண்டிப்பாக ம் அப்படி போட்டா தான் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் இல்லங்களா ஆமாம் ஆமாம் ம் ம் ஆ ஒரு ஒரு நால் நாள் அப்படி பிடிக்கணும் நாலு நாள் ஒரு வாரம் கழிச்சு ஆமாம் ஆமாம் ஏன்னா தண்ணி போட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும் ஆமாம் ஆமாம் நல்லாயிரும் ம் ஆமாம் ஆமாம்

ஆமாம்மா எல்லாம் முடிச்சிவிட்டு ஆ பூசு வேலை பூசுகிற வேலை பண்ணுங்கள் ம் இல்லை அது நீங்கள் சொன்னிங்கன்னா தெரிஞ்சாளுங்க இருக்காங்க ஆ அவங்களுக்கு சொல்லிவிட்டா அவங்க வந்து ஒட்டி குடுத்து ஆமாம் இதில் மேஸ்த்ரி ஆள்ன்றதுனால எல்லாமே கையில வச்சுருக்கோம் வேறவங்களுக்கு சொல்லி நாங்கள் ஆமாம் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை அது வந்து கேங் இருக்காங்க சரி சார் சரி சார் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ